நான் பின்பற்ற கூடிய மதங்கள் நான் எல்லா மதத்தையுந்தான் நான் சரினுதான் சொல்லுவேன் மக்கள்தான் அவங்க அவங்க மதம் ஒஸ்தி இந்த மத இந்து மதம் ஒஸ்தி கிறிஸ்ட்டினு முஸ்லீமு அப்படியலாம் ஒன்றும் கிடையாது இந்த காலத்தில் மனிதர்கள் உயர்ந்தவர்கள் அவுங்கவங்க எண்ணங்கள் போல் வாழ்க்கை நல்லது நினச்சா நல்லது நடக்குது கெட்டது நினச்சா கெட்டது நடக்குது மதங்கள் இதுக்கு காரணம் கிடையாது இதுக்கு மனிதர்கள் மட்டுமே காரணம் எந்த மதமும் உயர்ந்தது கிடையாது எந்த மதமும் தாழ்ந்தது கிடையாது அவர் அவருக்கு அவர் அவர் மதம் ஒஸ்தி எனக்கு பிடித்த மதம் இதுதான் அப்படினு இந்து மதம் ஒரு வகையில் ஒரு வகையில் நல்லது முஸ்லீம் முஸ்லீம்சா அவங்க மதமும் ஒரு வகையில் நல்லது கிறிஸ்துவரா அவங்க மதமும் அவங்களுக்கு நல்லது அதனால் எல்லாம் மதமும் சமமாகதான் பார்க்குவேன் எனக்கு என் சாமிதான் ஒஸ்தி அவங்க சாமி வந்து மட்டம் அப்படினலாம் எதுவுமே வந்து நான் இன்னி வரையும் அப்படி நினைச்சதே இல்லை மக்களையும் அப்படிதான் சொல்லுவேன் அவங்க அவங்க ஒஸ்தி இவங்க தாழ்ந்தவர்கள் அப்படியலாம் எதுவும் ஜாதி மதம் பார்க்கற காலமெலல்லாம் போயிடுச்சுங்க மதங்களெல்லாம் பார்க்கறதில்லங்க மதங்களில் எங்களுக்கு வேண்டாம் இருக்கிற மதம் இருக்கட்டும் நான் இந்து மதத்தில் சாமி கும்பறேனால் கும்பிட்டுட்டு போகட்டும் என்னோடய ஃப்ரெண்ட் முஸ்லீமாக இருக்காங்களா அவங்க அவங்க சாமியை கும்பிடட்டும் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்ட் நான் வாடைகக்கி இருக்கிறேன் வீடு என்னோடய வீட்டு ஓனரு கிறிஸ்துவராக இருக்காங்களா இருக்கட்டும் அவங்க அவங்கவுங்க கிட்டே எனக்கு ஒரு பிரச்சினனா கொஞ்சம் ஜபீங்க பண்ணுங்கள் அப்படினுட்டு அவங்க கிட்டே சொல்கிறேன் இப்போ முஸ்லீம் ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்க வியாழ கெழமனா தொழுறதுக்கு போகிறாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் உங்கள் சாமி கிட்டே சொல்லி இந்த பிரச்சினைய தீர்த்து வைங்க அப்போ இந்து முஸ்லீம் கிறிஸ்ட்டின் எல்லாமே ஒன்றுதாங்க அவங்க கிட்டே நான் சொல்லி என்னோடய பிரச்சினைகள தீர்த்துக்கறேன் எந்த சாமியும் ஒஸ்தியும் கிடையாது எந்த சாமியும் மட்டமும் கிடையாதுங்க